செடிகளை வளர்க்கணும்னால் செம்மண் பயன்படுத்தலாம் இல்லை வண்டல் மண்ணை பயன்படுத்தலாம் இல்லை கூட கொஞ்சம் மணல் கூட கலந்து பயன்படுத்தலாம் தென்னை இந்த தூசுகளை வந்து பயன்படுத்துகிற நாரோட டஸ்ட்டை பயன்படுத்தலாம் இதெல்லாம் பண்ணும்போது மண்ணோட இது வந்து நல்லா ஏரியாக இருக்கும் காத்தோட்டமாக இருக்கும் போது வேர் நல்லா சீக்கிரமாக வேர் பிடிக்கும் முடிஞ்ச அளவு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கழிவுகளை காய்கறி கழிவு பழ கழிவு இதுகளையெல்லாம் போட்டு நம்ம உரம் தயாரிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அது ஒரு மாதத்துக்கு அப்புறம் அந்த மர அந்த உரத்தையே செடிகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படி இதெல்லாம் இருக்கும்போது செடிக்கு எதாவது பூச்சி கீச்சி தொல்லை வந்ததுனா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெருங்காயம் இந்த பூண்டு இது எல்லாம் அரைச்சி தண்ணியில் கலந்து தெளிக்கலாம் இது நல்லாயிருக்கும்